இப்போல்லாம் சமையல் சமையலுக்குத் தேவையான கே சமையலறை கேஜட்டுக்கள் அப்படீன்னாவே வந் வந்துட்டு குக்கர் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாத்திரம் சில்வர் பாத்திரம் மண்பானைங்கள் இதெல்லாம் வந்துட்டு முதல்ல நம்ம நார்மலாக வீட்டில இருந்தது இப்போல்லாம் குக்கர் இல்லாத வீடே இல்லை ஏன்னு பார்த்தீங்களா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அந் பத்து நிமிஷம் தான் இப்போ சா சாப்பாடு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே சீக்கிரம் வந்துட்டு இதாயிடுது அதுக்குன்னு குக்கர்லேயே பார்த்தீங்கன்னா பால் குக்கர் இருக்குது மில்க் குக் பால் குக்கர் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன குக்கர் இருக்குது தனித்தனியாக லிட்டர்ஸ் பேசிக்ல வந்துட்டு இப்போ குக்கர்ஸ் வந்துருச்சு அதனால் கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா குக்கர் வந்துட்டு இப்போ மெயினாகவே இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு கடாய் கடாய் பார்த்தீங்கன்னா இப்போ இரும்புக் கடாய் வந்துட்டு முதல்ல சில்வர் கடாய் தான் மோஸ்ட்லி நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கள் இப்போல்லாம் வந்துட்டு சில்வர் கடாய் யூஸ் பண்ண ஆரமிச்சிட்டாங்கள் ஏஸ் இரும்புக் கடாயை யூஸ் பண்ண ஆரமிச்சிட்டாங்கள் அந்த இரும்புக் கடாய்ல பார்த்தீங்கன்னா மீன் பொறிக்கிறது வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன மீன் பொறிக்கிறது பொறியல் பண்ணுறது இதெல்லாம் டேஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணுது இரும்புக் கடாய்ல அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தவா பேன்னு பேன்லாம் பார்த்தீங்கன்னா இரும்புலேயே நிறையா வந்துருச்சு அதுவும் டூ டபுள் சைடு டு ரெண்டா பக்கமும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா க்ரில் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ச ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தோசை ஊத்திக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு விதவிதமான கிச்சன் சமையலறை கேஜட்டுக்கள் வந்து இப்போல்லாம் நிறைய வந்துருச்சு அதனால் வந்துட்டு எல்லார் வீட்டிலியும் வந்துட்டு இந்த மாதிரி பொருளெல்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கள் முதல்லாம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு வச்சிருக்க மாட்டாங்கள் சும்மா ரெண்டு சில்வர் பாத்திரம் அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்கள் இப்போ விதவிதமான கரண்டிங்கள் கரண் கரண்டிங்கள் பார்த்தீங்கன்னா மர மரத்தால் மரக்கட்டைகளானான கரண்டிகளும் வச்சிருக்காங்கள் அதிகமாக யூ அதிகமாக அதை வந்துட்டு யூஸ் ப உபயோகப்படுத்த ஆரமிச்சிட்டாங்கள் சில்வர்ல நிறைய வச்சிருக்காங்கள் அதுவும் அதுவும் வந்துட்டு விதவிதமாக டிசைன் டிசைனாக இந்த மாதிரி வந்துட்டு வித்தியாசமான வடிவில் வடிவுலலாம் ஆன கரண்டி கரண்டி பாத்திரம் இதெல்லாம் வந்துட்டு நிறைய வச்சிருக்காங்கள் கேஸ் ஸ்டவ் வச்சிருக்காங்கள் கேஸ் ஸ்டவ் இல்லாத வீடே இல்லை ஆக்ச்சுலாக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்துட்டு கிச்சன்ல இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நேரத்தை வந்துட்டு வீட்டில இருக்கவங்கள் கிச்சன்ல தாங்க வந்துட்டு நிறைய டைம் செலவு பண்ணுறாங்க அதே மா அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு அதுவே வந்துட்டு ஒரு அது கிச்சனுக்குத் தேவையான பாத்திரம் எல்லாம் பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து நம்ம வந்துட்டு ஒவ்வொன்னும் விதவிதமாக விதவிதமாக அப்படியே ஒ வர வர வர நம்மளும் வந்துட்டு அதை யூ அதை வந்துட்டு உபயோகப்படுத்த நம்ம ஆரம்மிச்சிட்டோம் அதே மாதிரி டம்ளரு டம்ளர் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறதுக்கான டீ குடிக்கிறதுக்கு தனியாக டம்ளரு தண்ணி குடிக்கிறதுக்கு தனியாக டம்ளரு அப்புறம் வந்துட்டு சாப்பிட சாப்பிடுறத்துக்கு பார்த்தீங்கன்னா தட்டு தட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துட்டு விதவிதமான வந்துட்டு வடிவிலான தட்டுங்கள் எல்லாமே வந்துட்டு நாம் வந்துட்டு இப்போல்லாம் கிச்சன்ல வந்துட்டு வச்சிருக்க ஆரம்மிச்சிட்டோம் அதை வந்துட்டு உபயோகப்படுத்தவும் நம்ம ஆரம்மிச்சிட்டோம் அதனால் இதை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஓ ஓவன்னு ஒன்று வந்துட்டு தனியாக வச்சிருக்காங்கள் அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு வச்சால் உடனே ஹீட் பண்ணி நமக்கு வந்துட்டு தந்திடுது அதே மாதிரி வந்துட்டு சுடு தண்ணி சுடு தண்ணி காய வைக்கிற இட்லி பாத் இட்லி பாத்திரம் இட்லி பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா அவில இட்லி பாத்திரம் இல்லாத வீடே இல்லை ஏன்னா வந்துட்டு அதை வச்சுட்டு அது உட உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட்ஸ் இட்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிலே இல்லாமல் நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம் அதனால் இதெல்லாம் கே கேஸ் ஸ்டவ்வு த கேஸ் ஸ்டவ்வு ஓவனு க்ரில் பேனு இதெல்லாம் வந்துட்டு நிறைய இப்போல்லாம் வந்துட்டு கிச்சன்ல எந்த வீட்டிலியும் இல்லாத பொருளே இல்லைங்க